ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி ஐந்நூறு ரெண்டு லட்சத்தி எழுவத்தி ஏழாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறு எட்டு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ரெண்டு அஞ்சு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி எழுபத்தி எட்டு ஒம்பது லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒன்று